ஹலோ ஸ்ரீநிதி ஹோட்டலா நான் பேப்பயங்குப்பத்துலிருந்து சுபஸ்ரீ பேசுறேன் நான் ஆர்டர் பண்ணிணது வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும்தான் ஆனால் நீங்கள் கு அனுப்பனது வந்து லூடன்ஸும் லூடன்ஸ் அனுப்பியிருக்கீங்க அதுக்கு பதிலாக நான் பெ சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும்தான் நான் பேமண்ட் உங்களுக்கு அனுப்பினேன் அதுக்கு தவறாக நீங்கள் லூடன்ஸ் அனுப்பியிருக்கீங்க இல்லை நான் இந்த லூடன்ஸ் வெச்சுட்டு நான் ஆர்டரு பண்ணிணது தரீங்களா இல்லை என் பேம் பேமண்ட்டு தரீங்களா இன் பேமண்ட்டு தரீங்களா